ஹலோ டேய் என்ன ஆச்சு சொல்றா இந்தா வீட்டில் டேய் வேலையில் இருந்தேன்டா என்னடா சொல்றா ஆ சாப்பிடாச்சு நீ நான் இதில் தான்டா வாங்கினேன் லோக்கல் நம்ம சூப்பர் மார்க்கெடில் சத்யா சூப்பர் மார்க்கெட் இருக்குயில்ல அங்கே தான் வாங்கினேன் நான் வந்து இதாண்டா வாங்குனேன் நல்லா இல்லைடா ரிபோக்கு ஆ இது ஃபிரெண்டு ஒருத்தவன் வாங்கினையான் சதிஷ்ன்றவன் அவன் ஃபிலிப்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லுறியான் அவன் ஆன்லைனில் ஃபிளிப்கார்டில் வாங்கினியான் ஆயிரத்து முன்னூறுவா வித்து ஒரு வருஷம் ரீஃபண்ட் இருக்கான் ரீஃபண்டு ரீஃபண்டு என்ன ஒரு சின்ன டேமேஜ் ஆனாலும் ரீஃபண்ட் பண்ணியிருவாய்ங்களாம் ஃபிஸிக்கலாக தான் ம் அது நல்லா இல்லைடா அங்கங்கே முடி நட்டுக்கிட்டு நிக்குதுடா ஒரு இடத்துல அதுவாய்ட்டு இதுவாய்ட்டு ஒழுங்காக இல்லை ஆபீஸில் வேறு வையிறாய்ங்க என்னடா வச்சு ஒழுங்காக இது சேவா பண்ணிட்டு வா ட்ரிம் பண்ணுறேன் ட்ரிம் பண்ணுறேன்னு அசிங்கமாக இருக்கு ஆபீஸில் வையிறாய்ங்க ம் நல்லா இருக்கும் அது வாங்கு ஆ ஒரு வர்ஷந்தான் சரி தங்கச்சில்லாம் எப்படி இருக்காங்க அதில் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அதை வந்து நீ செல்ஃப் டேமேஜ் எதுவும் பண்ணிடக் கூடாது ரொம்ப பெருசாக அடிபட்டுச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாய்ங்க வேணும்க்குன்னே உடஞ்சிருக்குன்ட்டு தங்கச்சில்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் சரிடா பாய்டா வச்சுறேன்